ஹலோ ஆ டைலருங்களா எனக்கு வந்து ஆ காலேஜ் ஆன்வல் டே ஃபங்ஷன் இருக்கு ஓகே எனக்கு அதற்கு வந்து ஐம்பது காஸ்ட்யூம் தேவைப்படுது எனக்கு வந்து நான் உங்களுக்கு கேட்லாக் வச்சிருக்கேன் மாடல் வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் நேரில் வந்து காட்டுறேன் நீங்கள் அதை உங்களுக்கு எவ்வளோ நாளில் நீங்கள் அதை முடிச்சு கொடுப்பிங்க எனக்கு வந்து ஃபிஃப்ட்டீனில் இருக்கு பதினஞ்சாம்தேதி எனக்கு ஆன்வல் டே ஃபங்ஷன் ஓகே இல்லை என் ஆன்வல் டே ஃபங்ஷன் அதனால் தான் கொஞ்ச கேட்குறோம் ஐம்பது பேருக்கு வேணும் ஆமாம் ஐம்பது பேருக்கு வேணும் ஆ ஓகே ம் ஓகே எல்லாமே நார்மலாக உள்ள ட்ரெஸ்மாதிரி தான் எவ்வளோ ரேட்டு வரும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கே இரநூத்தம்பதுருவா ஆகுமா ஐம்பது ட்ரெஸ்க்கிட்ட வருது அதில் எதாவது கம்மிப் பண்ணிப்பீங்களா ம் ஓகே

ஓகே நாங்களெல்லாம் காலேஜி ஸ்டூடெண்ட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மிப் பண்ணி கொடுத்தீங்கனா நல்லாருக்கும் ம்ம் இன்னிக்கு வெட்டாகுது நீங்கள் ஒன் டே ஒரு நாளுக்கு முன்னடியே கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த காஸ்ட்யூம்லாம் செட் ஆகுதான்னு பாக்கணும் நாங்கள் ஸோ நீங்கள் ஒரு ஃபோரு டேஸில் நால் நாளில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அஞ்சு நாளில் அதை அஞ்சாவது நாள் நாங்கள் ஃபங்ஷனுக்கு போட்டுக்க முடியும் ம் ஓகே சரி ஓகே மேம் ஓகே தேங்க் யூ